நாங்கள் ஆடு மாடு ஆடு மாடு வெச்சிருக்கிறங்க பால் மாடு வெச்சிருக்கிறேன் கறவை ஆடு செம்புலி ஆடு வெச்சிருக்கிறேன் செம்மறி ஆட்டுக்கு அடிக்கடி திடீர்னு நோய் வரும் நோய் வந்தாக்கா நான் என்ன பண்ணுவேன் அதுக்கு நான் ஆஸ்பத்திரிக்கு ஓட்டின்னு போவேன் கவர்மெண்ட்டு ஆஸ்பித்திரி பக்கத்திலேயே இருக்குது அதுக்கு ஓட்டி போக மாட்டேன் நான் போய் தனியாக தனியார் மெடிக்கலில் போய் மருந்தை வாங்கி நானே போய் இன்ஜெக்ஷன் போட்டு நானே அதை காயமானாலும் இல்லை வ எது வந்தாலும் நானே வைத்தியம் பண்ணி விடுவேன் நான் அதுகளைலாம் ஆஸ்பத்திரிக்குலாம் ஓட்டின்னு போனால் எனக்கு செட்டாகாது என்ன மாட்டுக்குக் கூட ஊசி போட்டேனா செனை உ ச பயிருக்கு வந்துச்சின்னா நான் வந்து இந்த ஆளை ஆளை வெளியே வ வ வெளியாளை வர வெச்சு தான் இங்கேயே ஒரு ஒரு ஊசிக்கு ரெண்டு இன்ஜெக்ஷன் போடுவேன் ரெண்டு இன்ஜெக்ஷன் போட்டால் தான் நிற்கும் செனை மாடு அதனால் நான் கவர்மெண்ட்டு இதுக்கே போக மாட்டேன் எனக்கு உடம்பு சரியில்லைனா கூட கவர்மெண்ட்டு ஆஸ்பித்திரிக்கு நான் போக மாட்டேன் தனியாருக்கிட்டே போய் தான் போய் எனக்கு உடம்பு பார்ப்பனே ஒழிய கவர்மெண்ட்டு ஆஸ்பித்திரி நான் போக மாட்டேன் எனக்கு கவர்மெண்ட்டு ஆஸ்பித்திரி எனக்கு ஒத்து வர மாட்டுது அதனால் கவர்மெண்ட்டு ஆஸ்பித்திரி போக மாட்டேன் எப்பைபோயுமே மாட்டுக்காகட்டும் ஆட்டுக்காவகட்டும் எனக்காகட்டும் எங்கள் வீட்டில் போவேன் என் பசங்க போவேன் நான் மட்டும் போக மாட்டேன் என்ன நமக்கு செட்டாகல அது என்ன அதனால் நான் போய் லைனில் நின்னாக்கா இங்கே நின்னால் தான் போ பொம்பளை லேடிஸு ஒரு லைனு ஜென்ஸு ஒரு லைன் நிற்கிறாங்க பார்த்தா நம்மள கவனிக்கவே மாட்றாங்க சொந்தக்காரனாக இருந்தால் கூட ஆஸ்பித்திரியில் சொந்தக்காரன் இருக்கிறான் அவங்கூட அவங்கூட என்ன பண்ணுறான் என்ன இங்கே வந்தேன்னு கேட்க மாட்றான் என்ன நமக்கு சரி ஆள் தான் நம்மாள் தானே முன்ன விடுவோன்னு விட மாட்றாங்க ஓபி சீட்டு வாங்கினாலும் லைனில் நிற்கணும் என்ன அதனால் எனக்கு கஷ்டமாகிடும் அதனால் நான் எதுக்கும் போக மாட்டேன் நான் அது மாதிரி ஆள் நான்